இப்போது எங்கள் சைடெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னால் நூற்றி எட்டு அப்ப்டின்னு சொல்கிற இந்த ஆம்புலன்ஸுகள் அப்படிங்கிறது இல்லாமலே போயிடுச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் எவ்வளவோ எம்எல்ஏ எம்பிகள் அந்த மாதிரி மனுவும் ஊரே சேர்ந்து பல மனுக்கள் பலமுறை தேர்தல் கட்டத்திலும் இப்பொழுதும் நாங்கள் இடையிலையும் கலக்ட்ரு ஆஃபீஸ்லையும் போய் மனு எல்லாம் கொடுத்துருக்கோம் ஆனாலும் வந்து ஆம்புலன்ஸுகள் இன்றளவும் எங்கள் பகுதிகளில் வரதே கிடையாது அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா இரண்டு கார்கள் இந்த பக்கம் தெருக்களுக்குன்னு ஒரு காரு அந்த பக்கம் தெருக்களுக்குன்னு ஒரு காரு அவசர உதவிக்காகவே நாங்கள் இந்தமாதிரி கார்களை ஏற்பாடு செஞ்சு வைச்சிருக்கோம் எந்த நேரமும் இந்த கார்கள் இரவு பன்னெண்டு மணியாக இருக்கட்டும் மதியம் பன்னெண்டு மணியாக இருக்கட்டும் காலை ஆறு மணியாக இருந்தாலும் சரி மணி நேரம் அப்படிங்கிறது கணக்கே இல்லாமல் அவசர உதவி எந்த நேரத்திலியும் உதவுமாறு இந்த இரண்டு கார்களும் நாங்கள் வந்து தயார் செய்து வைத்திருக்கிறோம் ஒரு முறை அந்தமாதிரி தான் பக்கத்து வீட்டு அக்கா பிரசவத்தப்போது இரவு ஒரு ஒன்பது மணி இருக்கும் அப்போது அவருக்கு வலி ஏற்பட்டதால் உடனே என்ன பண்ணிணோம் அந்த கார் அந்த அதை அதனுடைய மொபைல் எண் வந்து அட்டையில் விளம்பரம் செய்யப்பட்டு இருக்கும் உடனேயடியாக நாங்கள் என்ன செய்தோம்னால் அந்த காண்டக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு உடனே அடுத்த முப்பது மணி நேரத்துக்குள்ளேயே நாங்கள் மருத்துவமனையை சென்றடைந்தோம் அந்தளவிற்கு எங்கள் ஊரில் நாங்கள் இரண்டு கார்களை தயார் செய்து வைத்திருக்கோம் அது எங்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கிறது ஆம்புலன்ஸுகள் அது வராததினாலையும் இதேப்போல இன்றளவும் நாங்கள் கிராமப்புறங்களில் தயார் செய்து வைத்திருக்கோம் அதிகமாக பணம் வசூல் செய்யமாட்டார் அந்த கார்காரர் அண்ணன் தேவையான போதுமான அளவுக்கு குறைச்சலாகவே வசூல் பண்ணுவார் இந்த பிரசவத்திற்கு இலவசமாக தான் பேருந்துக பயணம் செய்கிறார் இலவசமாக காலம் மாறினாலும் அவர் வந்து இலவசமாகவே சவாரி செய்து கொண்டு இருக்கிறார்